நான் இந்து மதத்தை சார்ந்தவன் எங்கள் எங்களுடைய ஊர் வந்து காரைக்குடி இங்கே வந்து விநாயகர் சதுர்த்தி இருக்கு விநாயகர் சதுர்த்தியில வந்து என்ன பண்ணுவாங்கன்னா பிள்ளையாரை வந்து வாங்கிட்டு வந்து வச்சியிருந்து மூணு நாள் கோயிலில் வச்சியிருந்து அன்னைக்கு சாயங்காலம் கொண்டு போய் குளத்துல கொண்டு போய் கரைப்பாங்க அதுபோக அன்னைக்கு வந்து எல்லா விசேஷமும் நடக்கும் அன்னதானம் அது மாதிரிலாம் பண்ணுவாங்க அது போக வந்து காரைக்குடியின்னு எடுத்துகிட்டாவே வந்து முத்துமாரி அம்மன் கோயில் திருவிழா தான் வந்து பேமஸு அது வந்து ஒன் வீக் வந்து காப்பு கட்டியிருந்து ஒன் வீக் ஃபுல்லாகவே வந்து பால் குடோம் அதுமாதிரி எடுப்பாங்க அது ஒன் வீக்குமே ஃபுல்லாகவே வந்து நாடகம் அதுமாதிரி எல்லாமே நடக்கும் கோயில்ட அப்புறோம் வந்து இது வந்து வேண்டுதல் வந்து ஒன் வீக் இருப்பாங்க அதுக்கு வந்து ஒன் வீக் வந்து ஃபுல்லாகவே காப்பு கட்டியிருந்து விரதோம் இருந்து பால் குடோம் அப்புறோம் வேல் தீச்செட்டி எல்லாமே எடுப்பாங்க அதுபோக பூக்குழி இறங்குவாங்க கோயில் திருவிழா வந்து நல்லாயிருக்கும் அது வந்து வெளியூர்லந்துலாம் வந்து அட்டென்ட் பண்ணுவாங்க நல்லாயிருக்கும் கோயில் திருவிழா வந்து அதுபோக வந்து பொங்கல் அதுமாதிரி வந்து அதுலாம் வந்து அதுக்கு வந்து மஞ்சருட்டு வர மாடு அதமாதிரி வந்து நடத்துவோம் நடத்துவாங்க இங்கே சிவகங்கை டிஸ்ட்ரிக்கை பொறுத்தவரைக்கும் வந்து மஞ்சிருட்டு அதுதான் வந்து ஃபேமஸ்